வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க உங்கள் அட்மிஷன் போய்ட்டு தாங்க இருக்குது சொல்லுங்கள் உங்கள் பையனுடைய மார்க் என்ன எடுத்துருக்காங்க அப்டிங்களா இப்போ எது என்ன இப்போ என்ன சேர்க்க வந்துருக்கீங்க ஓ டெண்த்து முடிச்சிவிட்டு ப்ளஸ் ஒன் சேர்க்குறீங்ளா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக எவ்வளோ மார்க் சொன்னிங்க ஃபோர் சிக்ஸ்ட்டி ஓகேங்க ஓகேங்க இதுக்கு முன்னடி எந்த ஸ்கூல் படிச்சாங்க ஓகே ஓகேங்க ஆமாங்க எண்ட்ரன்ஸ் வச்சி தான் எடுக்கிறோம் எல்லா பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒன் ஒன் ஒன்னொன்னாக வைக்கமுடியாது அதனால் எல்லாருக்கும் சேர்த்திதான் வைக்கிறோம் வர புதன் கிழம வந்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாக்கு காலையில நைன் தர்ட்டிக்கு ஸ்கூல் டைம்க்கு கூட்டிகிட்டு வந்துருங்க ஒரு ஒன் ஹர் இருக்குங்க எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் தம்பி பாஸ் ஆனாரூன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அட்மிஷன் ஓகே பண்ணிவிடுவோம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எழுபதாயிரம் ஆகுது ம் நீங்கள் ஹாஸ்டல் சேர்க்குறீங்களா இல்லை பஸ்ஸில் அனுப்புறீங்களா உங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கு ஆ ஹாஸ்டல்ல இருக்குங்க இருக்கு

நீங்கள் ஆஃபிஸில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க இருந்தாலும் நானும் ஒரு தடவ சொல்லுற எனக்கு தெரிஞ்சி ஹாஸ்டல்க்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்க்கு ஒரு ஃபார்ட்டி தவுசன் ஆகுதுங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து செவன்ட்டி தவுசன் ஆகுது பஸ் நீங்கள் ஹாஸ்டல் சேர்த்ததுனால நீங்கள் பஸ்ஸு ட்ராவல் தேவைல்ல ஸோ அவ்ளோதாங்க சனி ஞாயிறுல வந்து லீவ் இருந்துச்சிங்கன்னா நாங்களே அமிச்சி வைக்கிவோம் ஆ ஹாஸ்டல் சாப்பாடுலேந்து எல்லா இல்லை எல்லாத்துக்குமே சேர்த்தி தாங்க சொல்லிருக்கோம் செவன்ட்டி தவுசன் அதுக்கு தான் எல்லாமே சேர்த்தி சொல்லிருக்கோம் ஸ்பெஷல் கிளாஸ்லேந்து எல்லாமே வைப்போம் அதனால தான் சொல்லிருக்கோம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு புதன் கிழம தம்பியை கூட்டிகிட்டு வாங்க எண்ட்ரன்ஸ் எழுதட்டும் பார்த்துட்டு அதற்கப்றோம் பேசிக்கலாம் அட்மிஷன் பண்ணிக்கலாம் ஆ ஓ ஆ ஓகே